ஆ சொல்லுங்கள் யார் ஆமாங்க ஆட்டோ தான்ங்க நாங்கள் ஓட்டுறோம் வருவோம்ங்க என்ன ஊர் கோவிலுங்க போகணும் ம் சரிங்கம்மா ரேட்டு எரநூறுபா ஆகும்மா வந்தது வாங்குறது தான்ங்க நீங்கள் ஏதாச்சும் சொன்னிங்கன்னா கொஞ்சம் சரி ஏதோ ஒரு ஒரு பத்துரூபா கம்மி பண்ணிக்கொடுப்பேன் போக வருவேன் ஆ சரிங்க வாங்க வாங்க சரிங்க வச்சிருங்க ஆ வைச்சிருங்க